ஹலோ ஆமாம் வணக்கம் மேடம் அம்மன் மெஸ்ஸுங்களா ஆன் மேடம் எனக்கு நண்டு ஃப்ரை வித் ஒட் ரைஸ் அண்டு பெப்பர் ரசம் இதெல்லாம் வேணும் மேடம் இதில்லாமல் என்ன ஸ்பெஷலு இருக்கு இன்னிக்கு மேடம் ஓகே மேம் தந்தூரி சிக்கன் வந்து ஹால்ஃப் ப்ளேட் அண்டு ஃபுல் ப்ளேட் அப்படி தான் கிடைக்குமா இல்லை குவ்வோட்டரும் அவைலபில் இருக்கா மேம் ஓகே மேம் ஓ இதில்லாம மேம் வேறு ரசம் அந்த பெப்பர் ரசம் சொல்றிங்களே அதில்லாம வேறு எதாவது இருக்குங்களா மேம் ஓகே மேம் ஓகே ஸோ மேம் எனக்கு வந்து ஸ்பைஸி கொஞ்ச கம்மியாக இருக்கணும் ஆன் ஓகே ஆன் மேம் இது நீங்கள் டோர் டெலிவரி பண்ண முடியுங்களா மேம் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வருவோம் மேம் அதான் இன்னிக்கு மதியம் வரன் மேம் ஸோ ஏசி ஏசி இருக்கு நான் ஏசி ரெண்டுமே இருக்குங்களா இல்லை ஒன்லி ஏசி ஓகே மேம் ஏசி ஏசி ரூம்மில் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு புக் பண்ணிருங்க மேம் நாங்கள் கேட்ட அந்த ஐட்டம்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிருங்க கொண்டம் கொஞ்சம் ஸ்பைஸி கம்மியாக இருக்கணும்

எவ்வளோ அட்வான்ஸ் பேமென்ட் மாரி எதாவும் ஜிபே பண்ணனுங்களா மேம் இல்லை அந்த ஹாட் கேஷ் கொடுத்துக்குலாங்ளா ஓகே ஓகே மேம் ஓகே